இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு